இப்போ நான் வந்து ஒரு அலுவலகத்தில் கணக்கராக இருக்கேன் அந்த கணக்கு வேலை எழுத போகும்போது அங்க ரஃப் நோட் ஒரே நோட்தான் அந்த ரஃப் நோட்டில் ஒரு கோடு போட்டு அதெல்லாம் எழுதி கிழுதி வைச்சு ஒரு மாசத்துக்குள்ளதை டெய்லி அன்றாடம் வந்து எழுதி வைப்போம் அதுக்கப்புறம் மாதம் முடிஞ்சதும் மெயின் நோட்டில் எழு எழுதுவோம் மெயின் நோட்டில் அதுக்கான கோடு கீடு அந்த பைசா காலம் மெயின் காலம் இதெல்லாம் கோடு போட்டு நீட்டாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி வைப்போம் நாங்கள் எழுதி வெக்கிறதை இதுக்குன்னு தணிக்கையாளர்லாம் இருக்காங்க எங்கள் ஹெட் கோட்டர்லேந்து வந்து அந்த சானி சம்பந்தப்பட்ட தணிக்கையாளர் வந்து தணிக்கை பண்ணுவாங்க தணிக்கை பண்ணும்போது பெரும்பாலும் நாங்கள் வந்து எழு எழுதும்போதே அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு அடித்தம் திருத்தம் இல்லாமல் பிழைத்திருத்தம் வராமல் பார்த்து கவனமாதான் எழுதி வைப்போம் அதனால் அது ஹெட் கோட்டர்லேந்து வா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த கணக்கை உடைய த பிழை திருத்தம் போக்குவரத்தெலாம் ஒரு தணிக்கையாளர் வந்து தணிக்கை பண்ணுவாங்க நாங்கள் அதேமாதிரி மெயின் பேலட் எழுதும்பொழுதும் அதனுடைய எழுத்துங்கலாம் அழ் நல்லா நீட்டாக மேலே ஹெட்டிங் கொடுத்து சைடில் பைசா காலம் மெயின் காலத்தெல்லாம் கோடு போட்டு நல்லா நீட்டாக எழுதி வைப்பாங்க அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி வைப்போம் இதுக்கு தணிக்கையாளர் வந்து தணிக்கை பண்ணுவாங்க